நாங்கள் எங்களோட சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ குளிக்க வர சிறுவர்களுக்குலாம் நாங்கள் தான் நீச்சல் சொல்லி தருவோம் இப்டி தான்டா பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வாட்ரு பாட்லு கட்டி அவங்களுக்கு சொல்லி தருவோம் நீங்கள் பயப்படாமல் குதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிச்சதுக்கு அப்புறம் வாட்ரு பாட்லு இருக்கும் அந்த ஏர் இருக்கும் போது தண்ணிக்குள்ள அவங்க போகமாட்டாங்க போனாலும் ஈஸியாக நாங்கள் தூக்கிருலாம் அது கா காற்று இருக்கும் வாட்ரு பாட்டிலில் போக முடியாது நாங்கள் அந்த மாதிரிதான் சொல்லி தருவோம் அவங்களுக்கு நீச்சல் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி தந்துருக்கோம் நாங்கள் ஒரு தடவை மட்டும் நான் ஏரிக்கு குளிக்க போகும்போது அப்போ நானும் ஏன் ஃப்ரண்டு ரெண்டு பேரும் மட்டும் தான் போயிருந்தோம் அந்த இடத்துல சேறாக இருந்துது சகதியில் இருந்திருக்கும் மாட்டுக்கு தெரியாமல் கால் வச்சுவிட்டேன் ஒரு கால் மாட்டிக்கிச்சு நல்லா என்னால் இழுக்க முடில்ல மூச்சே விட முடில்ல என்னால் தண்ணியில் இருக்கேன் என்னோட ஒரு கை மட்டும் ஆனால் மேலே இருந்துச்சு அப்புறம் ஏன் ஃப்ரண்டு ஒருத்தன் அவன் கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான் அவன் வந்துட்டு அப்புறம் என்னையை கையை பிடிச்சு தூக்குனான் அவன் இழுத்துட்டும் வந்துட்டான் அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு ஐயோ நம்ம எப்படியோ தப்பிச்சுவிட்டோம்டா அப்படின்னு அன்னைக்கு அவன் இல்லைன்னா என்னோட நிலமைய யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது நான் இதுமாதிரி குளிக்கும் போதுதான் நான் ஒரு தடவை இப்போ ரீசெண்ட்டாக குளிக்கும் போது குளிக்க நான் மட்டும் தான் போயிருந்தேன் அப்போ சின்ன பசங்களாம் கொஞ்சம் பேர் விளாண்டுக்கிட்டு குளிச்சிவிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பையனுக்கு நீச்சல் தெரியாது போல் அவன் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிவிட்டான் எப்படியோ அப்புறம் எங்கடா ஒரு பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோளுக்குள்ளே ண ணன்னு கத்த ஆரம்பிச்சாய்ங்க ஒரு சைடு அப்புறம் பபுள் வர வேறு ஆரம்பிச்சிருச்சு மூச்சு விட்டுருப்பான் போல் அப்புறம் டக்குன்னு போய் நான் அந்த பையனை நீரில் மூழ்கி போய் அந்த பையனை தூக்குனேன் தூக்குனதுக்கப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டேன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் அப்புறம் நீச்சல் தெரியாமல் ஏன்டா போகற அப்படின்னு சொல்லி அவனை அந்த பையனை கண்டிச்சு வச்சாங்க